கிராமப்புறத்து இளைஞர்கள் விவசாயத்தை ஒரு வாழ்க்கை முறையாக தான் பார்க்குறாங்க அவங்க வந்து நல்லபடியாக விவசாயம் செய்யணுன்னு தான் செய்கிறாங்க பாசனத்துக்கு சொட்டு நீர் போட்டுக்கிறாங்க தெளிப்பு நீர் பாசனம் போட்டிருக்குறாங்க அதனால விவசாயத்தை வந்து ரொம்ப ஆர்வமாக பண்றாங்க டிராக்டர் வாங்கி உழவு ஓட் ஓட்டுறாங்க களை வெட்டுறதுக்குலாம் சின்ன இயந்திரம் இருக்குது அதை வாங்கி இது பண்ணி நவீன முறையில் வே இளைஞர்கள் விவசாயத்தை எப்படி செய்யலான்னு யோசித்து செயல்படுகிறாங்க